சின்ன வயசுலருந்து மாமல்லபுரம் போகணும் குழந்தைங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிவிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு விளையாண்ட்டு வரணும் மைசூர் போய் அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு வரணும் ஏற்காடு போய் பார்த்துட்டு வரணும் கன்னியாகுமரி போய் சூரிய உதயமாகிறதெல்லாம் பார்த்துட்டு வரணும் இந்தியாவில் எதெது நல்லா ஏழு அதிசயங்கள் இருக்குதோ அதை எல்லா போய் எல்லாரும் பார்த்துட்டு வரணும் குழந்தைகளுக்கு அதை பற்றி சொல்லிக்காட்டணும் பழையகாலத்தில் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் எந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்குதுன்னு குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும் இந்தியாவில் இந்த அளவுக்கு ஏழு அதிசயங்களில் சிறந்ததாக எதெது இருக்கோ அது எல்லாருமே குழந்தைகளும் தெரிஞ்சிக்கணும் நம்மளும் தெரிஞ்சிக்கணும் அதோட நன்மை தீமை எல்லாமே தெரிஞ்சிக்கணும் சுற்றுலா போனால் ஜாலியாக எல்லா ட்ரா குழந்தைங்க பெற்றோர்கள் எல்லா வைசானவிங்கன்னு இல்லாமல் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தண்ணியில விளையாண்ட்டு போட்டில் விவேகானந்தர் பாறை அந்தமாதிரி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்து குழந்தைகளுக்கும் படிப்புக்கு எல்லாத்துக்கு சம்மந்தமாக இருக்குறமாதிரி அவங்களுக்கு மோ அறிவு வளர்ச்சி அடையுறமாதிரி எல்லாத்தையும் காட்டிக்கொடுக்குணும்